இப்போ பார்த்தீங்கனா நட்சத்திரம் பற்றி கிர கிரகணங்கள் நட்சத்திரங்கள் பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்ருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கனா மூதாதையர்கள்லாம் அப்போதைக்கு ஒரு ஒரு சில கதைகளில் சொல்லுவாங்க கிரகணங்கள் நட்சத்திரங்களை பற்றிலாம் அப்புறம் பார்த்தீங்கனா அப்போ சென்னையில் கூடும் இப்போ நம்ப லைவ்வாக நெ நிலா போய் நிலா சூரியன் நட்சத்திரங்கள் கோள்கள் வியாழன் புதன் இது மாதிரி கோள்கள்லாம் நம்ப நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரி ஒரு ஷ் ம்யூஸியம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க அங்கே போனோம்னால் நம்ப லைவ்வாக பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு நம்ப நேராகவே வானத்தில் போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க அது நேம் சரியாக தெரியல அப்புறம் பார்த்தீங்கனா இப்போ ரீசெண்ட்டாக நிலா பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் வந்துருக்கு அதை ஒரு கோள்ன்னு கூட சொல்கிறாங்க அது என்னன் அது ஒரு கோளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆய்வு போய்கிட்ருக்கு அப்புறம் ஃபோன்லலாம் பார்த்தீங்கனா யூடியூப் கு க்ரோம்லலாம் போட்டோம்னா கூட நிறைய நம்ப

டூராயிட்டு போய் எங்களை சென்னையில் காட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பிரியன்ஸ் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு